மூட்டு வலியை பயன்படுத்த எங்கள் ஊரில் வந்து நல்லா வந்து இந்த மூட்டுக்கு மேலே வந்து எண்ணெயை விடங்கலூர் எண்ணெயை காய்ச்சி ஊற்றுவோம் அப்பறம் வந்து நிறைய இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை சுடச்சுட அந்த மூட்டுக்கு மேலே போடுவோம் அப்பறம் இன்னும் நிறையா வைத்தியலாம் வந்து நாங்கள் பண்ணுவோம் அதுக்கு அப்றம் இந்த விடங்கலூர் எண்ணெயை மறு எடுத்து அந்த மூட்டுக்கு மேல் நல்லா தடவி விடுவோம் அதுக்கு அப்பறம் நல்லா இந்த மூட்டை வந்து சுடுத்தண்ணி ஊற்றி கழுவி விடுவோம் அப்போவும் அந்த வலி குறையும் மற்றபடி வேறே எதாவது தைலம் அதலாம் இருந்தால் தடவுவோம்